ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இப்போ யாருமே வீட்டில் இருக்கிறது இல்லை எல்லோரும் வேலைக்கு போயோ சம்பாரிக்கணும் ஆ குடும்பத்தை நடத்தர்த்துக்கு உதவியா இருக்குமேன்ட்டு இப்போ யா எல்லோருமே வேலைக்கு போகிறாங்க குறிப்பாக இந்தமாரி சொந்தமாக தொழில் தொடங்கினா நல்ல வருமானம் கிடைக்கும் அதை வெஷ்ட்டு குடும்பம் நல்லா இன்னும் நல்லா நிலைமைக் கொண்டு வரலாம் பசங்கள படிக்க வைக்கிலானு எல்லோரும் இப்போ தொழில் தொடங்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க அந்த காலத்துலெலா வந்து பணக்காரவங்க தான் பிஸ்னஸ் பண்ணனும் அவங்க தான் தொழில் பண்ணனும் ஏழைங்கள்லா முடியாது அவுங்களள்க்குலா பண உதவி செய்ய யாரும் கிடையாது ஆனால் இப்போது வந்து அரசாங்கமே வந்து இந்தமாரி தொழில் தொடங்குனவுங்கள ஊக்க படுத்தர்துக்காக பேங்க் மூலியமா அவங்களுக்குலா லோன் கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்தமாரி உள்ளவங்க வந்து இப்போ பேங்க்கில் போய் அணுகி அவங்கள்ட்ட நல்லா அந்த இதெல்லாம் போகும் தெரிஞ்சுக்கிட்டு ஓ குறச்ச வட்டிக்கு அதை பயன்படுத்தி நல்லா தொழில் பழ தொடங்கி அவங்கவுங்க வாழ்க்கையில் முன்னேற்றலாம் அந்தமாரி தொழில் தொடங்குனவங்களுக்கு இப்போது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது